நான் வந்துமா இங்கேயிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ மீட்டர் தூரந்தான் ஆரம்பப்பள்ளி இங்கே எங்கள் ஊர்லாம் அப்போ பள்ளிக்கூடம் இல்லை எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறத பார்த்து எனக்கும் ஒரு ஆசை நான் மூணு வயசிலயே ஒரு சிலேட் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சுருவேன் அங்கே போனால் போய் அங்கே என்னையும் அன்பாக டீச்சர்லாம் அன்பாக கோர்த்து வச்சிடுவாங்க படிக்க வச்சு அந்தமாதிரி ஆனால் அட்டனன்ஸ் போடலை சும்மா கோந்து இருந்துட்டு போன உடனே கோந்துட்டு இப்படித்தான் வந்துகிட்ருந்தேன் அஞ்சு வயது ஆன பிற்பாடுதான் என்ன அட்டனன்ஸே போட்டாங்கள் அந்த டீச்சர் வந்து இன்னும் மறக்க முடியாது அவங்க அந்தமாதிரி எல்லாம் சின்ன வயசிலருந்து பள்ளிக்கூடம் போய் படிச்சி எங்கள் குடும்பம் வந்து முழுக்க முழுக்க விவசாயம் குடும்பந்தான் விவசாயந்தான் விவசாயம் செஞ்சே தான் எங்களுடைய வாழ்க்கை மற்ற தொழில் எதுவுமே இல்லை இந்தமாதிரி இருக்கும்போது நாம்ப சின்ன வயதிலயே போய் படித்து ரொம்ப சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படித்து முன்னுக்கு வந்து நானும் ஹை ஸ்கூல் வரைக்கும் பள்ளிபாளையம் ஸ்கூல் வரைக்கும் படித்தேன் படித்த உடனே எங்கள் அப்பா நல்லா காட்டை எல்லாம் நிர்வாகம் பண்ணி அப்பா பாத்துகிட்ருந்தாரு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அறுபது எழுபது வயது எண்பது வயது ஆனோடன்னே எழுபது வயது ஆக இருக்கிறோம் எழுபது வயது ஆகும்போது என்னால் நிர்வாகம் பண்ண முடியாதுப்பா நீ நான் ஒரு பள்ளிபாளையத்தில் ஒரு நிறுவனத்தில் தான் மேனேஜராக இருந்தேன் நல்ல சம்பளம் எனக்கு நல்ல சம்பளம் கொடுத்தாங்க ஆனால் இருந்தாலும் எங்கப்பானால என்னால் பாஏக்க முடியாதப்பா நீ காட்ட வந்து நீயே வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை நான் விவசாயத்துக்கு வர வேண்டிய இக்கட்டான நிலைமை ஆகிப்போச்சு அப்போது அதில் இருந்து நாந்தான் என்னுடைய காடு எல்லாம் பராமரித்து ஆடு மாடு எல்லாத்தையும் பராமரிக்க கூடிய நிலைமையில் ஆளாக வேண்டியதாக போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக எல்லா அதிக விவசாயத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சிக்ககூடிய சூழ்நிலை நான் விவசாயத்துக்கு இறங்குன பிற்பாடு தான் எங்கள் ஊர்ல வந்து அப்போல்லாம் அக்ரி விவசாயம் ஆபிஸ் பற்றி யாருக்குமே ஒன்றுமே தெரியாது நான் வந்த பிற்பாடு தான் விவசாயிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பல குழுக்களை உருவாக்கினேன் அக்மாக் குழு எஃப்ஐஜி குழு விதை உற்பத்தியாளர் குழு பல குழுக்களை ஆரம்மிச்சி விவசாயிங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அரசு என்னென்ன மானியம் கொடுக்குதோ அத்தனை மானியத்தையும் எங்கள் ஊருக்கு கொண்டு வந்தது நாந்தான் அந்த மாதிரி அக்ரி ஆபீஸ்லயே நெல்லிக்குட்டம் தங்கவேலுனாவே டக்குனு தெரிகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன் நான் இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாத இருந்த ஊர்ல விவசாயத்தை பற்றி பல நுணுக்கங்கள் அரசு சேவைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன் இப்போ எங்கள் ஊர்ல வந்து சொட்டு நீர் போடாதவனே இல்லை எல்லாருமே சொட்டு நீர் கிணறு இருக்கிறவ அத்தனை பேரும் சொட்டு நீர் அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்து சொட்டு நீர் இது தெளிப்பான் எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டு கொடுத்துட்டேன் நான் என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ எங்கள் ஊருக்கு அத்தனையும் நான் செஞ்சு எங்கள் ஊர்ல ஒரு இன்றைக்கி விவசாயத்தில் வந்து ஒரு முக்கியமான ஆளுனால் பள்ளிபாளையம் எடுத்துகிட்டா வெள்ளிகுட்டினாவே தங்கவேல் தங்கவேல் தான் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எந்த ஒரு மானிய திட்டம் வந்தாலும் ஃபர்ஸ்டு எனக்கு தான் போன் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நான் எங்கள் ஊரை ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வந்துருக்கிறேன் அப்படித்தான் படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை நானே அமைச்சிக்கிட்டேன் என்னுடைய குழந்தையை நல்லா படிக்க வச்சேன் அவனும் நல்லா படித்தான் இன்னைக்கு அவனுக்கும் ஒரு தொழில் அமைத்து கொடுத்து அவன் தொழில் பார்த்துட்ருக்கான் நான் விவசாயத்தை பார்த்துகுட்ருக்கேன்